முடிக்குங்க நாங்கள்லாம் குழந்த பிறந்தா ஆரம்பத்துலேயே வெளக்கெண்ணய் தான் வைப்போம் இப்போது உள்ள இதில் ஷாம்பு எண்ணெய் தேங்காண்ணெய் தடவக்கூடாதுன்னுவாங்க அப்போ ஆரம்பத்தில் குழந்த பிறந்த மூணாவது நாளே குழந்தைங்களுக்கு வெளக்கெண்ணய் தான் கொடுப்போம் அப்போல்லாம் ஆவாரம் தழை வன்னித்தழை இது கருவேப்பில தழை எல்லாம் போயி பண்ணி சீயக்காய் அரைச்சி நாங்கள் தலை குளிப்போம் இப்போதான் ஷாம்பு அது இது எங்களுக்கு வந்து இன்றுவரைக்கும் இடு முடிங்கிறதே என்னன்னு தெரியாதுங்க எனக்கும் அறுபது வயது ஆகுதுங்க எனக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் முடி இடுப்புங்கீழ் இருக்கும் என் பொண்ணுங்க ரெண்டு பேர்த்துக்குமே இடுப்புங்கீழ் முடிதாங்க நாங்கள் இதுவரைக்கும் சவுரி முடின்னால் என்னன்னே எங்களுக்கு தெரியாதுங்க அதேமாரி முடியை பற்றி எங்களுக்கு எந்த அதை வாங்கின இதை தடவின இதை அறுத்து தடவுனேன்லாம் கிடையாதுங்க இப்போதைக்கு இப்போது இப்போ இருக்கிற ந இது மாறுனதுனால் அப்பலாம் ஏரிக்கரை வேலைக்கு நாங்கள்லாம் கூலி வேலைக்காரங்க ஆவாரந்தழை களிமண் ஏரி மண் களிமண் தேய்ச்சு குளிப்போம் தலைக்கு அதை அதனால் இந்த முடிக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லைங்க இது வரைக்கும் முடி எங்களுக்கு வந்து குறையிலிங்க முடிக்குன்னு நாங்கள் எதுவும் வாங்கி இன்று வரைக்கும் தடவுகிறதே எதுவும் கிடையாதுங்க அதை பண்ணுங்கள் இதை மூஞ்சிக்கும் ஃபேரன்லவ்லியோ அதை இதை தடவமாட்டோங்க பவுட்ரு பவுட்ரு கூட நாங்கள் சரியாக அடிக்க மாட்டோங்க மஞ்சள் குளிப்போம் மஞ்சள் வந்து மஞ்சள் குளிப்போம் இப்போ அதேமாரி பூ காட்டு நம்ம தோட்டத்தில் வச்சிருப்போம் இயற்கையாக வர பூவை நாங்கள் பறித்து அதை கட்டி வைப்போம் அதிகமாக பூ கூட நாங்கள் வாங்க மாட்டோங்க நாங்கள் செடி தோட்டத்தில் பின்னாடி வளர்ப்போம் அதில் இருக்கிற பூவை செவ்வந்திப்பூ டிசம்பர் பூ இந்த அரும்பு இதெல்லாம் நாங்களே வீட்டில் வச்சு கனகாபரம் செடிலாம் வச்சு நாங்களே இப்போ அதை இது பண்ணி பறிச்சு கட்டி போல பசங்களுக்கு வைப்பேங்க அதிகமாக கடையில் கூட நாங்கள் வாங்கறதில்லை நாங்கள் வந்து ஒரு கூலிக்காரங்கள் விவசாயி ஏதோ நாங்கள் அதிகமாக வந்து இந்த இதெல்லாம் கெமிக்கல் கலந்ததுலாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோங்க